ஹலோ சொல்லுங்கள் மேடம் தமிழ் பேசுறேன் மேடம் ஆமாம் மேடம் சரிங்க மேடம் ஆ கிலோமீட்டருக்கு வந்து பதிமூன்றுரூபா மேடம் ஆமாங்க மேடம் ஏசி இருந்தால் பதிமூன்றுரூபா நான் ஏசினா பன்னென்ரூவா மேடம்

சரிங்க மேடம் சரிங்க மேடம் சேரி ரைட்டு சரி மேடம் சரி ஓகே மேடம் ஓகே மேடம் சரிங்க மேடம் சரி ஓகே மேடம் அதான் கிலோமீட்டருக்கு பதிமூன்றுரூபா மேடம் ஏசி போட்டால் பதிமூன்றுரூபா நான் ஏசினா பன்னென்ரூவா மேடம் ம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா ஆராயிரரூவா வரும் மேடம் ஆமாம் மேடம் ஆ வந்துர்றேன் மேடம் ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் இதே நம்பருக்கு அனுப்புங்கள்